என்னோடய வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதிக்கி நான் பிஎட் பண்றேன் இல்லையா இதுவே நான் என்னோட வாழ்க்கைக்காக நான் பண்ணுறது தான் எனக்கு வந்து எயித்து படிக்கும்போது நான் ஸ்கூல் டேஸில் வந்துட்டு எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுதான் என்னோடய ஆம்பிஷன்னாக இருந்தது அதோடய தாக்கம் தானோ என்னவோ தெரியல எயிட் இயர்ஸ் பேக் நான் இப்போ படிக்க வந்தது நான் வந்துட்டு நினச்சிக்கூட பார்க்கல இப்போ பிஎட் பண்ணுவேன் அப்படின்னு பட்டு என்னோடய கனவு வந்து உண்மையான உண்மையாக இருந்ததுனால் நான் வந்து பிஎட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து நான் எயித்து படிக்கும்போது என்னோடய மேக்ஸ் சாரை வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு அவங்களை மாதிரியே ஒரு மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்தது அதுக்கப்புறம் வந்து யூஜி முடிச்சதுக்கப்புறம் பிஎட் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னால் ஃபேமிலி சுச்சிவேஷன்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு சரி போ அதுக்கப்புறம் நம்ம பிஜி பண்ணுவோம் அப்படின் சொல்லிவிட்டு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜில் வந்துட்டு எனக்கு இடம் கிடச்சதுனால எம்எஸ்சி மேக்ஸ் வந்து கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜில் வந்து பண்ணேன் அதோடு என்னோடய லைஃப் அதோடு சரி எஜுகேஷன் லைஃப் முடிஞ்சிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் ஏன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க மேரேஜ் முடிஞ்சதோடு அவ்வளோதான் இதுக்கு மேல் யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பசங்க ரெண்டு பசங்களுக்கு அப்புறமா நீ போய் பிஎட் படி அப்படின் சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணதுனால் திரும்பவும் வந்து என்னோடய ஆம்பிஷன் வந்து தொடர்ந்தது இப்ப என்னோடய ஆம்பிஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் பிஎட் முடித்துட்டு டெட் அல்லது டிஆர்பி எழுதி பாஸ் ஆகி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் டீச்சராக வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் என்னோடய வாழ்க்கைக்கான ஒரு லட்சியமாக இருக்குது

இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா அடிப்படை என்னை அப்படின்னா எயித்தில் என்னோடய மேக்ஸ் டீச்சர்ஸ் சொல்லலாம் அதேமாதிரியே ட்வெல்த்து படிக்கும்போது ஆர்எஸ் சார்னு ஆர்எஸ் சார் அப்படின்னு ஒரு சார் இருந்தாங்க அவங்க மேக்ஸ் மேக்ஸ் சார் தான் அவங்களும் அவங்க ந எடுக்கிற க்ளாஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஈஸியாக எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா டீச் பண்ணுவாங்க அவங்களை பார்த்து பார்த்து தான் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டு என்னோடய வாழ்க்கை பாதையை வந்து நான் தீர்மானித்துக்கிட்டேன் இப்போ லைஃப் லைஃபில் ஒரு நல்ல லெவலில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுதான் வாழ்க் என்னோடய ஒரு லட்சியமாகவே இருக்குது என்னோடய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஏன் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு பெரிய வீடாக கட்டித்தரணும் கார் வாங்கணும் அந்தமாதிரி நிறையா நிறையா கனவுகள் இருக்குது அதுக்கு என்ன தேவை நம்ம வந்து நல்ல என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்கறது மட்டும் பற்றாது நானும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டுதான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்துட்டு இருக்கேன் இப்படி தான் என்னோடய வாழ்க்கை பாதை வந்து நான் தீர்மானித்துக்கிட்டு இருக்கேன்